என்னோடய பாட்டு கலைநுட்பத்தை எப்படி வளர்த்துக்கிறதுனா நான் எனக்கு பிடித்த மியூ மியூசிக் டைரக்ட்டர் மற்றும் பாடல் ஆசிரியர் அவர்களோட பாடல் வரிகளை நான் தனிப்பட்ட முறையில் பாடி பார்ப்பேன் அது போக ஹெட் செட் யூஸ் பண்ணி நான் அந்த பாட்டை வந்து நானே பாடி கேட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை பிளே பண்ணி பார்த்து அது எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அதில் பார்த்து தெரிஞ்சுக்குவேன்